சிங்கிள் ஃபின் சர்ஃபிங் தான் எனக்கு ரொம்பப் பிடிக்கும் ஏனால் அது தான் வந்து ஆல்கடலில் போயி ஜாலியாக ஒரு பேலன்ஸ் பண்ணி ஒரு என்னோடய திறமைய காட்டுறதுக்கான ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்போ தான் வந்து ரொம்ப லாங் சர்ஃபிங் பண்ணலாம் அதே மாதிரி கடல் அலைகள்லாம் பெரிய பெரிய அலைகள்லாம் கூட ரொம்ப நீந்தி நம்ப வர முடியும் ஏனால் சிங்கிள் சர்ஃபிங் மட்டும்தான் அதில் அதில் மட்டும்தான் நம்ப அது மாதிரி பண்ண முடியும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி பண்ணுங்கள்